நமது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தில் வந்து விளையாட்டு எந்த விதத்தில் உயர்த்துவதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நேர்மை அந்த நேர்மையை எப்படி இது பண்ணுறது இப்போ எந்த விளையாட்டடை எடுத்துகிட்டோம்னாலும் ஒரு நேர்மை என்பது கடப்புடிச்சு தான் ஆகணும் இந்த திருட்டு போ அந்த வழியில் நம்பளால் செல்ல இயலாதுன்றது விளையாட்டுகளை வந்து இப்போ அதிகளவில் நமக்கு சொல்லித்தருதுன்னு கூட சொல்லலாம் அப்படி அந்த திருட்டுத்தனமாக உள்ள விளையாட்டுகளையும் இப்போ வந்து தடை செய்யறதுக்கு அரசு அதைவிட தாண்டி வே வேலைப்பாக்குதுன்னு கூட சொல்லலாம் விளையாட்டுகள் வந்து நமது ஒட்டுமொத்த வாழ்க்கைத்தரத்தை உயர்த்துதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்துதுங்க எந்த வழியில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த விளையாட்டோட விதிமுறைகளே நமக்கு நேர்மையான தாக்கத்தை மட்டும் தான் கொடுக்குது இப்போ அதிகமாக யாரும் விளையாட்டு விளையாடுறவங்க வந்து அந்த விதிமுறையை படிச்சிப் பார்க்க மாட்டுறாங்க அந்த விதிமுறையில் தான் மொத்த விஷயமே இருக்கு உடனே நான் ஒப்புக் ஒப்புக்கொள்கிறேன்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கும் அதை கொடுத்துக்கிறது டிக் பண்ணிக்கிறது அதை கொடுத்துக்கிட்டு ஓகேன்னு உள்ள போய்ட்றாங்க அந்த விதிமுறையை படிச்சி பார்த்தாலே இந்த கேம் நேர்மையானதாக இல்லை இது கரெக்டானதாக அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிரும்